எங்கள் ஊரில் பாராம்பரியம் சமக்காலம் பழங்குடிக்கலப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை கிராமப்புறங்களில் வந்து ஊர் ஊராக வந்து ஒரு டென்ட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்க அது ஒரு கலை அதுக்கு பெயர் ரெக்காட் டான்ஸுன்னு சொல்லுவாங்கள் அது வந்து இன்னும் நல்லா ஒரு நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா அவங்க ஊர் ஊராக வந்து அவங்க வந்து நடனமாடி அது மூலிமாக அவங்களுக்கு அவங்க வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அரிசி அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஏன்னா அது அவங்களோட பாரம்பரியம் அவங்க அப்படி தான் வளர முடியும் அது அவங்க தொழில் அது அவங்க விடமுடியாதுன்னுறதுக்காகவே அவங்க ஊர் ஊராக வந்து இந்த மாதிரி நடனமாடுவாங்க நடனமாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நை இரவு நேரம் வந்து நடனமாடிவிட்டு சாப்பாடு கேட்பாங்க எல்லாரும் போய் சாப்பாடு கொடுக்கணும் திரும்ப காலையில் வந்து அவங்க அரிசி பருப்பு சேலை துணி மணி அந்த மாதிரி கேட்டு வாங்கிகிட்டு போவாங்க இது வந்து எங்கள் எங்கள் பகுதியில் உள்ள ஒரு பாரம்பரியம் பழங்குடி கலப்பு தான்